தமிழ்நாட்டில் சுற்றுலாத்தலங்கள் நிறையா இருக்குது கோயில் சார்ந்த சுற்றுலாத்தலங்களும் இருக்குது அதேமேரி நம்ம ஓடியாடி விளையாட பார்க்கும் இருக்குது அப்புறம் விலங்குகள் பார்க்கு நிறைய பூங்காக்களும் இருக்குது அப்புறம் தீம் பார்க் எ எக்ஸாம்பிள்க்கு வந்து பிளாக் தண்டர் வொண்டர்லா பேவாட்ச் இதுமாதிரி நிறைய தீம் பார்க்கும் இருக்குது அங்கே நீச்சல் அடிக்கத் தெரியுதோ இல்லையோ நம்ம அந்த ஸ்லைடில் ஏறி வெளையாடறது இதுமாதிரி நிறைய எண்டர்டைன் பண்ணுவாங்க அங்கே போனாலே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அப்புறம் அங்கே நிறையா ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்றது இதுமாதிரி நிறையா பண்ணி ஃபேமிலியோடு போய் ஒருநாள் நமக்குனு ஒதுக்கி நல்லா எண்டர்டைன் பண்ணுவோம் அதேமாதிரி நிறையா பேர் வந்து கோவிலுக்கெலாம் போய் டிவோஷ்னலாக நிறைய கோவில்களுக்கு போவது அப்புறம் செட்டிநாட்டு வீட் வீட்டுக்களெல்லாம் பார்க்கறது அங் முந் முந்தி காலத்தில் எப்படி கட்டினாங்க அதுமாதிரி இங்கே வந்து ராஜா வீடு அதெல்லாம் இருக்குது அங்கேயெல்லாம் போய் நிறையா ராஜாக்கள் அந்த வீட்டில் எப்படி இருந்தாங்க அதுமாதிரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறமாதி ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அப்புறம் மியூசியம் அதுமாதிரியும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து விலங்குகளை நிறையா பார்க்கலாம் பாம்பு அப்புறம் சிங்கம் புலி அதுமாதிரி நிறைய வன விலங்குகள் இருக்கற பூங்காக்களும் இருக்குது அங்கே போயும் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம்